நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தை பற்றி சொல்லணும் சொன்னாலே சோழ வளநாடு சோர் உடைத்து அதாவது வ வந்தவங்களுக்குலாம் வரி கொடுக்குற தஞ்சாவூர் மாவட்டம் காவேரி வந்து ஓடிக்கிட்ருக்குறனால அந்த அது வளமான பகுதியாக நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தை சொல்லிட்டு இருப்பாங்க அப்போயே ராஜா ராஜா சொன்ன கட்டு கலங்கான கதிரொலுக்கு நெல்லு தான் அதா ஒரு கட்டு கலங்கான ஒரு கட்டு கட்டி அப்போலாம் வந்து கட்டு கட்டி தான அடிக்கிறது அப்போ நெல்லு க க கதிர் உலக்கு நெல் காணும் ஒரு கதிர் எடுத்தம்னா அது ஒரு உலக்க நெல்லு இருக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கும் போது தாய் இருந்து சோறு ஊட்டும் தன்மை போலே தஞ்சை தமிழகத்தின் பசி தீர்க்கும் தன் கையாலே இன்னும் ஒரு புலவர் பாடியிருக்கிறாரு அதை மாதிரி தஞ்சாவூரு வந்து அவ்வளோ பெருசு நெற்களஞ்சியம்னே சொல்லலாம் அந்த மாதிரி இருந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்றைக்கி விவசாயிங்க வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கும் போட்டி போட்டு கொண்டு வருகின்ற சில மாவட்டங்களும் இருக்குது நம்ம ஊரில் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை பற்றி பேசுணும்னாக்க எங்கள் ஊரே எடுத்துக்குங்க காவிரி ஓடுது அதில் தென்கரையில் இந்த இளங்காடு கிராமம் இருக்குது இங்கே வந்து படித்த புலவர்கள் நிறைய இருக்கிறார்கள் அவர்கள் வந்து ஒவ்வொரு புலவர்களும் நற்றமிழ் சங்கம்னு வளர்த்து எங்கள் ஊரில் தமிழை வளர்த்தார்கள் ஒவ்வொரு பௌர்ணமி மாதத்துலயும் ஒவ்வொரு கூட்டம் போட்டு நிறைய தலைவர்கள உருவாக்கணும் நிறைய செஞ்சாங்க அப்போ வந்து உ வே சாமிநாத ஐயர் அவர்கள் இந்த இளங்காட்டுக்கு இந்த நற்றமிழ் சங்கத்தின்னுடைய பெருமையை கேட்டு அவர் வராரு அந்த ஊர் வாசலில் வந்து நடந்து வரம் போது கால் மிதியடி செருப்புகள் போட்டு இருந்தார்ல அதை எடுத்து கையில் வச்சிக்கிட்டார் கையில் வச்சிட்டு இப்படிப்பட்ட மண்ணை நான் மிதிச்சிட்டு வரமாட்டேன்னு சொல்லி செருப்பை கையில் எடுத்துட்டு வந்து இந்த ஊர் மேடையில் வந்து இந்த பே இதுக்கு நற்றமிழ் சங்கம் வளாகம் ஒன்று கோவில் மேடை அங்கே வந்து இருந்து அவர் பேசினார் அப்போ பேசிட்டு இருந்த இளங்காட்டு மண்ணில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து இருக்கிறாங்க உவேசா வந்து இருக்கிறாரு சிலம்பு ஒலி செல்லப்பன் வந்து இருக்கிறாரு திருச்சிலேருந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து இருக்காரு குன்றக்குடி அடிகளார் வந்து இருக்கிறாரு நிறைய பேர் வந்து இருந்து இந்த நற்றமிழ் சங்கத்தை வந்து அப்போ வந்து போட்டி போட்டுக்கிட்டு இங்கே நற்றமிழ் சங்கம் நிறையா புலவர்கள்லாம் இருந்தாங்க ஊருக்கு ஒரு புலவர் இருப்பாங்க இந்த எங்கள் ஊரில் அறம் வச்சி பாடிய புலவர்களும் எங்கள் ஊரில் இருக்கிறாங்க அதாவது தமிழ் வளர்த்த சான்றோர்கள் இங்கே வந்து நிறைய புலவர் வீட்டுக்கு ஒரு புலவர் இன்றைக்கு பார்த்திங்கன்னா அந்த இளைஞர்கள்லாம் வந்து தமிழ் படிச்சிட்டு தான் ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறாங்க அதனால அவங்க ஒவ்வொரு துறையிலேயும் இருக்கிறாங்க தமிழர் சான்று இங்கே உள்ளவங்க பிள்ளைகளோட பேர பார்த்திங்கனாலே எல்லாம் தமிழ் பேராக தான் இருக்கும் வேற பேர் மாதிரி இப்போலாம் வந்து இருக்க மாதிரி இந்த வடமொழி எழுதலாம் சேர்த்து வைக்க மாட்டாங்க தமிழ் படித்து அவங்களாம் நிறையா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நிறைய இடத்துல வெ வெ வெளியில் போய் எல்லாம் வந்து வருமானம் ஈட்டுறத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இந்த காவேரி ஆறு வந்து இருக்கிறது இந்த சைடு இந்த பக்கம் வந்து கொள்ளவு வென்டாறு நடுப்பற காவேரி ஆறு போயிட்டுருக்கும் இங்கே வந்து நல்ல வளமான பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் இந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மால்வாரு இந்த ஊரில் தான் பிறந்தாரு அவர் இருந்ததுனால இந்த ஊருக்கு வந்து நல்ல பெருமை எங்களுக்கு தேடி கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த ஊரு புலவர்கள் வந்து எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி அந்த குடும்பத்தில் நம்மால்வாரு இருந்தார் இயற்கை வேளாண் விஞ்ஞானி இப்போ நான் வந்து விவசாயம் பண்ணுற காலத்துலேயே கூட எம் எஸ் சாமிநாதன் என நான் விவசாயம் பண்ணும் போது அரசு மூலிமா நான் வந்து சென்னையில் தரமணியில் போய் எம் எஸ் சாமிநாதன்னுடைய ரீசர்ஜ் சென்டரில் போய் நானும் விவசாயத்துக்கெல்லாம் நிறைய ட்ரைனிங் போயிட்டு வந்துருக்கேன் வணங்கத்துக்கு அப்போ கூட அவரு கேட்பாரு உங்கள் ஊரு நம்மால்வாரு எப்படி இருக்கிறாரு ஏன்னா அவருலாம் வந்து அதிக விளைச்சல் ஊக்குவிக்கிறவரு இப்போ நம்மால்வாரை வந்து இயற்கை வேளாண் விஞ்ஞானி அவர் வந்து இயற்கையாக எப்படி அந்த ஒரு பொருள் அழியிது அதை அப்படி நம்ம காப்பாத்துலாம்ங்குறதுக்கு ரொம்ப அரும்பாடுபட்டவரு வேளாண்மையை இயற்கை வேளாண் விஞ்ஞானி அவருடைய இதை வச்சிக்கிட்டு இப்போ எல்லாம் இடமு இயற்கை வேளாண் விஞ்ஞானம் வந்து நிறைய பரவி இருக்குது நம்ம சாதாரணமாக சொல்லணும்னா கூட தமிழ் வந்து அதிகமாக அங்கே எப்படி இலங்காட்டுல பரவுக்சோ அது மாதிரி இயற்கை வேளாண்மை விஞ்ஞானி நம்மால்வாரும் இந்த ஊரின்னுடைய பெருமைகளை ஒவ்வொரு இடத்துலயும் போனோம்னா எல்லா இப்போ நாங்களே போனோம்னு வச்சுக்கோங்க ஒரு ஊரில் நம்மால்வாரு எங்கள் ஊர்னா அப்படிங்களா அப்படினு சொல்லிட்டு அவரை பற்றி எல்லா இடத்துலையும் நான் பார்க்குறேன் ஒவ்வொரு பெரிய நகரத்துலலாம் நம்மால்வார் இயற்கை வேளாண் விஞ்ஞாணி நம்மாழ்வார் படம் போட்டு அது கு இது மாதிரி வச்சிருக்காங்க இயற்கை விடுவு விலை பொருள் வச்சிருக்கிறாங்க அவர் சொல்லி தான் உரம் போடாமையே நாங்கலாம் கொஞ்சம் மண்புழு உரம் தயார் பண்ணி போட்டு அதை விவசாயம் வந்து அதாவது கெமிக்கலில் எந்த உரமுமே இல்லாமல் போட்டு விவசாயம் பண்ணி மக்களுக்கு கொடுக்க சொல்லி அது மாதிரி எல்லாம் விவசாயத்தில் இருந்தாங்க விவசாயம் பண்ணிக்கிட்டுருக்குற போது தஞ்சாவூர் மாவட்டம் வந்து எல்லாத்துக்கும் முதன்மை மாவட்டமாக தான் இருந்துச்சு நெ நெல்லில் குவளை கண் காட்ட நீரில் குமுதம் வாய் காட்ட அல்லிக் முகம் காட்டும்களின் நின்று தஞ்சாவூர் மாவட்டம் அவ்வளோ பெருமை வாய்ந்தது திருப்பாவையில் கூட ஆண்டாள் பாடிய திருபாவையில் கூட ஒரு இடத்துல வரும் ஓங்கு பெறும் செந்நெல் ஊடு கயலுகளுன்னு அப்படி இந்த இந்த செந்நெல் ஓங்கு பெறும் செந்நெல் ஊடு கயலுகளை அந்த மீன் அந்த அடித்து அந்த கருதை உருவிட்டு உள்ள அந்த வயலில் உழுவும்பாங்க படையலில் இருக்கிறது அதனால் தஞ்சாவூர் மாவட்டத்தை வந்து சொல்லணும் சொன்னால் எங்கள் மாவட்டம் வந்து நிறைய விவசாயம் உள்ள மாவட்டம் இது வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற காலக்கட்டத்தில் நாலு மாவட்டமாக பிரிஞ்சிடுச்சு தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த மாவட்டமாக நாகப்பட்டினம் திருவாரூர் புதுக்கோட்டை எல்லா மாவட்டத்தையும் பிரித்து ஒருங்கிணைந்தது இப்போ நாலு மாவட்டமாக போயி தஞ்சாவூர் மாவட்டம் ஒரு இருக்கற இப்போ இருக்கிறதே பெரிய மாவட்டம் தான் ஏன்னா தஞ்சாவூர் வந்து காவேரி பாயும் கன்னத்தமிழ்நாடுன்னு இவர் வந்து அவ்வளோ பெரிய மாவட்டமாக இருந்து விவசாயம் வந்து செழித்து வளர்ந்தது ராஜராஜ சோழன் இருந்த காலத்துலயே கூட இது நல்லா நிறைய விவசாயம்லாம் பார்த்தாங்க இதே கட்டிடக்கலை மாதிரி அந்த ராஜ ராஜ சோழன் இந்த கோ கோவிலுக்கு இதை கட்டினது பெரிய கோவில் கட்டினது ஜெயங்கொண்டதுலயும் கட்டி இருக்கிறாரு எங்கள் ஊரை பொருத்த வரைக்கும் இப்போ இருக்கிற எல்லா துறையிலும் எல்லாம் துறையில் சார்ந்தவர்களும் அங்கே இருக்கிறாங்க ஒவ்வொரு வீட்லேருந்தும் போய் வேலைக்கு போய் அவங்கலாம் தமிழ் படிச்சவங்கலாம் சரி வேற எல்லா துறைகளிலும் நீதி துறைகளிலும் சரி பொறியியல் துறையிலையும் சரி அரசு துறையிலேயும் சரி எல்லாத்துலயுமே நிறைய எங்கள் ஊர்லேருந்து போய் ஆண்கள் பெண்கள்லாம் இப்போ நிறைய படிக்கிற காலக்கட்டமாக வந்துடுச்சி அப்போலாம் பெண்கள் வந்து படிக்கிறதுக்கு யோசணை பண்ணிக்கிட்டு இருந்த காலம் அப்போ தான் அப்புறம் பாரதியார் பாடின மாதிரி எட்டு மருவின் ஆண்களுக்கு இங்கே பெண்கள் சற்று இலைப்பிள்ளை காண்க இப்போ இன்றைக்கி வந்து இருக்கிற பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து படித்து நிறைய முன்னுக்கு வந்துருக்கிறாங்க அதனால் எங்கள் ஊர் வந்து இது மிக பெருமையாவாய்ந்த ஊருன்னு தான் நான் சொல்லுவேன் என்னுடைய கருத்து